கே ஆமாங்க நான் தான் நிலம் வா நிலம் பார்த்துக் கொடுக்குற ஆள் நான் விற்கில ஏன் எனக்கு தெரிஞ்சவங்களோட நிலம் அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் செங்கல்பட்டில் இருக்கு அரை க்ரௌண்டு இருபது லட்சம் சொல்லுறாங்க இது தான் அந்த நிலம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கானு பாருங்கள்

ஆமாம்ங்க இங்கே தண்ணி பிரச்சனை கிடையாது பக்கத்துல ரெயில்வே ஸ்டேஷன் இருக்கு கடையெல்லாம் இங்கே பக்கத்துலையே இருக்கு ஸ்கூல் கூட அங்கே பக்கத்துலையே இருக்கு அதனால் உங்கள் பசங்க போயிட்டு வர்றத்துக்குலாம் ஈஸியாக இருக்கும் பதினெட்டு லட்சத்துக்கு இப்போ வீ இங்கே இடமே கிடையாதுங்க இருபது லட்சமே ரொம்ப கம்மி தான் அவங்க ரொம்ப அர்ஜெண்ட்டாக ஊருக்கு போகறதுனால இப்போ விற்றுட்டு போகறாங்க ஒரு பத்தொம்பது லட்சம் நீங்கள் மட்டும் பார்த்தா போதுங்களா இல்லை உங்கள் வீட்லேந்து வேறு யாராவது கூட்டிகிட்டு வந்து பார்க்கணுங்களா ம் பத்தொம்பது லட்சம் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதான் சொல்லுறேன் இல்லைங்களே நான் வந்து முதலாளி இந்த நிலத்துக்கு சொந்தக்காரவங்க கிடையாது எனக்கு தெரிஞ்சவங்க நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அவங்க கம்மியாக பண்ணி கொடுப்பாங்களானு பார்க்கலாம் பத்தொம்பது அப்படி இல்லைன்னா பத்தொம்போதாயிரத்து ஐம்பதாயிரத்துல முடிப்பாங்க ஒரு ஐம்பதாயிரம் வேணா குறச்சிப்பாங்க ஏன்னா இவ்வளோ கம்மியாக இங்கே கிடைக்கவே கிடைக்காது அதனால தான் ஆ அதெல்லாம் இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க ஊருக்குப் போனால் கூட நீங்கள் பத்தொம்போதாயிரத்து ஐம்பதாயிரம்னா கன்ஃபார்மாக நானே முடிச்சு கொடுத்தட்றேன் நீங்கள் உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள் ஃபோன் பண்ணி அவங்கள வரவச்சு கூட நீங்கள் பணம் ரெடி பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்

ம் இங்கேயே பண்ணிக்கலாங்க உங்களுக்கு தான் தெரியுதுல்ல செங்கல்பட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல நாங்கள் எல்லாமே பண்ணிக் கொடுத்துருவோம் ரிஜிஸ்ட்ரேஷன் செலவு நீங்க தான் பார்த்துக்கணும் இந்த பத்தொம்பது ஐம்பது இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் செலவு நீங்கள் பார்த்துக்கணும் நான் வாங்கி கொடுத்து உங்களுக்கு கை மாற்றி கொடுத்துருவேன் நீங்கள் அந்த ஈஸியெல்லாம் போட்டு பார்த்துக்கோங்க சரிங்க ஓகே நான் பேசிட்டுறேங்க ஒன்று பிரச்சனை இல்லை பத்தொம்பது ஐம்பதுக்கே முடிச்சிடலாம் ஓகேவா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் சரிங்களா சரிங்கம்மா கிளம்புறேன் ஆ நன்றிங்க